குட் மார்னிங் மேம் மேம் நான் உங்கள் காலேஜில் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துருக்கேன்

நான் வந்து பிகாம் மேம் ஃபர்ஸ்ட் கதிரவன் மேம் பர்ஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டேன் மேம் அதுதான் ஆமாம் மேம் கொஞ்சம் காலேஜ் உள்ளார தான் மேம் காலேஜ் உள்ளார தான் கிரௌண்ட்டில் மேம் ஆ ஆமாம் மேம் அதுதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு மணி வெச்சுருந்தேன் மேம் மணி கொஞ்சம் அப்புறம் ஃபீஸ் ஃபீஸ் கட்ட காசு வெச்சுருந்தேன் மேம் ஆ ஆமாம் மேம் ஐடி கார்ட்டில் அந்த ஆடா ஐடி கார்டு மட்டும் அதில் இருக்குது மேம் ஆ ஆ ஓகே மேம்

இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்துக்கறேன் மேம் இதுக்கப்புறம் பார்த்துக்கறேன் மேம் இது ஒரே ஒரு டைம் லாஸ்ட் டைம் ஆ ஓகே மேம்

ஓ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஆ ஆ ஓகே மேம் அதே மாரியே பார்க்க சொல்லுங்க மேம் கொஞ்சம் சீக்கிரம் அர்ஜெண்டாக இருக்குது

ஒரே ஒரு டைம் மட்டும் மேம்